ஆ ஹலோ குட் மார்னிங் சார் நான் சுதந்திரா தேவி விழுப்புரம்லேருந்து பேசுகிறேன் சார் நான் வந்து கடலூர் இன்ஜினியரிங் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்யில் பிஇ ட்ரிபிள்இ ஜாயின் பண்ணிருக்கேன் டுவெல்த்தில் வந்து மெரிட்டில் தான் சார் பாஸ் பண்ணிருக்கேன் இப்போ எனக்கு வந்து எஜிகேஷன் லோன் வந்து வேணும் நயன்ட்டி தௌசண்ட் அதுக்கான க்ளாரிஃபிகேஷன் அண்ட் ப்ரொஸுஜர் என்ன அப்படினு கேட்குறதுக்காக கால் பண்ணுணேன் ஏ ஆ ஓகே சார் சார் புரியலை சார் கடலூர் இன்ஜினியரிங் காலேஜ் சார் அண்ணா யுனிவர்சிட்டி ஆமாம் சார் ஃபார்மர் தான் சார் ஆமாம் சார் ஓகே சார் இல்லை சார் எதுவும் இல்லை சார்

ஓகே சார் சார் இந்த அமௌண்ட் வந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட் இயர்க்கும் வந்து எங்களுக்கு அந்த லோன் ப்ரொவைட் பண்ணுவீங்களா கம்மிங் இயர்ஸ்க்கும்

ஓகே சார்

ஆ ஆமாம் சார் ஓ ஓகே சார் ஓ ஓகே சார் ஆ தேங்க் யூ சார்